உயிர்வாயு ஆலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்த்தது இல்லை பட் ஆனால் அதை பற்றி லைட்டாக கேள்விப்பட்டிருக்கேன் மக்களுக்கு எப்படி உதவுது அப்படினா மக்கள் ஆக்சிஜென் உயிர்வாயு அப்படின்டா ஆக்சிஜென் ஆக்சிஜென் வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு நோய்வாய்பட்றுக்க டயத்தில் வந்துட்டு உடம்பு சரியில்லாத டயத்தில் மூச்சுத்திணறல் இல்லை அவங்களால மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்குற டயத்தில் வந்து நம்ம வந்து ஆக்சிஜென் மாஸ்க் வந்து போட்டு யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மூச்சு மூச்சுத்திணறல வந்து கட்டுப்படுத்தலாம் இதில் வந்து மூச்சு விடாமல் அவங்க சிரமப்பட்றத வந்து நம்ம தவிர்க்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஆலைகள் வந்து பார்த்ததுனால் தமிழ்நாட்டில் வந்து எங்கே இருக்குது எல்லா ஆலைகளை வந்து பார்த்தது கிடையாது அதை பற்றி லைட்டாக கொஞ்சம் நியூஸ் மட்டும் கேதர் பண்ணியிருக்கேன்